சேலம் மாவட்டத்தில் வழி வழியாக கூறி வரும் ஒரு கதைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை மாரியம்மன் கோயில் அது வந்து வரலாறுமிக்க ஒரு கதைகள் கல க கலாச்சார மரபுகள் பற்றி கூறக்கூடிய ஒரு கதைகளாக இருக்கும் ஏன்னால் அந்த கோயிலை கட்டினது யாருனால் அந்த காலத்தில் வந்து பல்லவ மன்னர்கள் வந்து கோட்டையில் வந்து மேலே தங்கி சண்டை போடும் போது அந்த கோயிலை வந்து கட்டி வழிப்பட்ருக்காங்க அந்த அம்மனை வழிப்பட்டுட்டு தான் வந்து போருக்குப் போகிறது இதெல்லாமே பண்ணியிருக்காங்க அதனால அந்த அம்மனை வந்து பார்த்திங்கனா இந்த திருமணிமுத்தாறு பக்கத்தில் இருக்குறதுனால் அங்கே அப்போ அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு எல்லாமே பல்லவ மன்னவர்கள் எல்லாமே வந்து நல்லா அருள் புரிஞ்சிருக்காங்க அதனால இந்த கோயிலை அங்கே நிறுவி விட்டு இவங்க எந்த போர் போனாலும் சரி அந்த அம்மனை வ வழி வழிப்பட்டு கும்பிட்டுட்டு தான் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வரக்கூடிய வருடத்தின் ஒரு முறை வரக் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய வருடம் வருடம் வரக்கூடிய ஆடி மாதம் மாதம் அன்று அம்மனுக்குத் திருவிழா திருவிழா திருவிழா காலங் கலா காலங் சொல்லி திருவிழா எடுத்து கொண்டாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்கு மேலேயே பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலும் இருக்குது கோட்டை அழகிரிநாதர் பெருமாள் சுவாமி தான் அந்த க சுவாமியோடய பெயர் அப்போ என்ன சொல்றாங்கனால் அந்த பெருமாள் வந்து அண்ணனாகவும் இந்த மாரியம்மன் வந்து தங்கையாகவும் பாவித்து பண்டிகையின் போது வந்து பார்த்திங்கன்னா அண் கண்ணன் வீட்டிலருந்து சீர்வரிசை வந்து இந்த அம்மனுக்கு வந்து கொடுக்குறதா ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது எ திருமறை முத்தாறு ஆற்றங்கரை ஓரமாக இருக்குறதுனால் அப்போ வந்து அந்த ஆற்றங்கரையில் வந்து ஒரு நல்ல நீரெலாம் நீரோடையாக இருந்தது காரணத்துனால் அந்த நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணிருக்காங்க அப்போ அந்த கோட்டைங்கிற ஒரு பகுதியை வந்து அந்த மன்னர்கள் ஆண்டதுனால அந்த பகுதியை வந்து கோட்டைனாகவே வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலத்தின் மகாராணி என்ற ஒரு பட்டத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க சேலத்தை ஆள் ஆ ஆளுகின்ற ஒரு இளவரசி மகாராணி என்ற பட்டப்பேரையும் கொடுத்து வருடம் வருடம் வந்து சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு பட்டியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் மாரியம்மன் ப மாரியம்மன் எல்லார் மாரியம்மனுக்கும் முதன்மையான ஒரு மாரியம்மனாக திகழ்வதால இங்கே வந்து ஆடி மாதம் வந்து பெரும் விசேஷமாக வந்து கொண்டாடப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து வரலாறு மிகுந்த இது என்னனால் பண்டிகை போது வந்து திருவிழா திருவிழா போது வந்து மக்கள் வந்து வேண்டுதல் வேண்டுதல் எதை வச்சாலும் அந்த அம்மன் வந்து நிறைவேத்துறதா சொல்லப்படுது நம்ம என்ன நோய் தீரணுமோ எல்லா நம்ம குடும்ப கஷ்டம் என்னனு சொல்லி அதை வந்து நம்ம சொன்னோமா அந்த உதவி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு நாள் சாட்னு சொல்லுவாங்க அந்த இருபத்தோரு நாள் சாட்டுலேயும் வந்து அம்மன் வந்து விதவிதமான அலங்காரத்தில் வந்து ஜொலிப்பாங்க அப்போ நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்படுதுனு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன்ங்கிற அம்மன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கரங்களோடு காணப்படுது தலையில் வந்து அக்னி ஜுவாலை வந்து காணப்படுது அப்படினு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அம்மனை வந்து வேண்டிக்கிட்டு சேலத்து இளவரசியாக இருக்குறதுனால் இந்த அம்மனை வந்து எல்லோரும் வழிபட்றாங்க வழிபட்டு வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக்குறாங்க அந்த அம்மனை எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறாங்க